மாவு இருந்துச்சின்னால் போதும் மாவு இருந்தால் எதுவும் சட்னி கிட்னி எதுவும் தேவயில்லை மாவு ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி அதுலேயே போட்டு கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி இது பண்ணால் ஈஸியாக டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுலாம் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லையா ரவை இருந்துச்சுன்னு வச்சிக்க ரவை போட்டு கிண்டி அதை சாப்பிட்டுக்குலாம்